கிராமங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவாலில் ஒன்று டவர் ப்ராப்ளம் அதாவது ஊரில் வந்து எத்தனை இது எத்தனை சிம் அதாவது எத்தனை பேர் எத்தனை மொபைலில் எத்தனை சிம் யூஸ் பண்ணாலும் அது இப்போ கணக்கில எடுத்துக்கிறது கிடையாது முக்கியமாக நகரங்களில் வைக்கிற அளவுக்கு டவர் நம்ம கிராமத்தில் பயன்படுத்துவது கிடையாது அதனால படிப்புக்கு பயன்படுத்துகிற பசங்க ஜாப் ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்ணுற எங்ஸ்டர்ஸ் இல்லத்தரசிகள் எல்லோருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ஏன்னா டவரு மொபைல் உள்ளே போனாலே டவர் கிடைக்காது இப்போ சிட்டியில் கிடைக்கிற டவர் வந்து ஒரு நார்மலாக டவர் கிடைக்கும் கிராமத்தில் சுத்தமாக டவரே கிடைக்காது ஃபோர் ஜீ ஃபைவ் ஜீ சிக்ஸ் ஜீனு அட்வான்ஸாக போனாலுமே இன்னும் நிறைய கிராமங்களில் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கால் பேசுகிற அளவுக்குக்கூட டவர் இல்லாத நிலமை இன்னும் நிறைய கிராமங்களில் இருக்குது அதுமட்டும் இல்லாமல் இது ஒரு பிரச்சனைன்னு விட்டா அடுத்து வந்து கரண்ட் ப்ராப்ளம் இப்போ டவுனில் வந்து அதிகமாக கரண்ட் கட் ஆகாது ஏன்னா அது வந்து தொழில் அதிகமாக நடக்கிற எடம் அப்படின்றதுனாலேயும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்றதனாலேயும் டவர் கட் அதிகமாக இருக்காது வீக்லி மன்த்லி ஒன்ஸ் தான் டவர் கட் நடக்குது ஆனால் கிராமங்களில் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு இரண்டில் இருந்து நாலு அஞ்சு தடவை ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு தடவைக்காவது ஒரு நாளைக்கு மினிமம் கரண்ட் கட் ஆகுது ஒன் டைம் கரண்ட் கட் ஆனால் மினிமம் ஒரு டிவெண்டி மினிட்ஸ் பைவ் டிவெண்டி மினிட்ஸ்லேருந்து ஃபார்டி மினிட்ஸ் ஆகுது இப்படி பார்த்திங்ன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை கரண்ட் கட் ஆகுது இது இல்லாமல் மன்த்லி கரண்ட் மன்த்லி வந்து ஒன்ஸ் ஷட்டவுன்னு ஒன்று நடக்கும் அது ரெகுலராக நடந்துட்டு இருக்குது இதனால சின்ன குழந்தைங்க கிராமங்களில் வந்து சிறு சிறு சிறு குறு தொழில் நடக்கிற நடத்துகிறவங்க இவங்கள்லாம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மொபைல் ஆப்பில் வந்து இப்போ சோமேட்டோ சுக்கி இந்தமாரி பிளிப்கார்டு இந்தமாதிரி ஒரு ஆப்பில் வந்து ஒரு நம்மளுக்குத் தேவையான அத்தியாவசியப் பொருள் ஆட்ரு பண்ணாலும் அது வந்து டவுனுக்கு வந்து அதாவது நகரங்களுக்கு வந்து உடனே இப்போ சுக்கி ஆட்ரு போட்டாங்கன்னா உடனே வந்துடும் ஆனால் கிராமங்களில் அந்த ஆடர எடுத்துக்க மாட்டாங்க கிராமத்தில் இருந்தாலும் அவங்க என்ன சொல்வாங்க சுக்கியில் இருந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்கு வந்துடுங்க மெயின் சிட்டிக்கு வந்துடுங்க அப்டிதான் சொல்வாங்க நம்ம கிராமத்தில் இருக்கவங்க வந்து ஒரு ஆட்ரு பண்ணாக்கூட மெயின் சிட்டிக்குத்தான் போகணும் இதே பிளிப்கார்டு ஆட்ரு பண்ணாலும் அதுமாரிதான் பிளிப்கார்ட்டும் ஒரு மெயின் சிட்டிக்கு வந்து நின்னுட்டு நம்மளை இங்கேருந்து அங்கே வரச்சொல்வாங்க ஏன்னா நம்ம கிராமங்களில் வந்து ரோடு வசதி மண் வசதி அதல்லாம் அதிகம் இருக்கிறதில்லலை சில கிராமங்களில் அந்தமாரி ரோடு வசதி இருந்தும் அதை வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது என்ன பண்ணுவாங்க எடுத்தோடனே நீங்கள் நேராக மெயின் சிட்டிக்கு வந்துடுங்க இல்லை பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்துலேயே எந்த மெயின் சிட்டி இருக்கோ அந்த சிட்டிக்கு வந்துடுங்க அங்கே வந்தால் நாங்கள் தர முடியும் நாங்களாக தரமுடியாது அப்படின்னு சொல்கிறது இன்னொன்னு வந்து எஜிகேஷன் சிட்டியில் இருக்கிற அளவுக்கு கிராம கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கல்வி கிடைக்கிறது கிடையாது ஏன்னா தொடக்கக்கல்வி அதாவது ஒரு மாணவர்கள ஒரு மாணவர்களுக்குத் தேவையான தொடக்கக்கல்வி கூட சில கிராமங்களில் கிடையாது ஊராட்சிக்கு ஒன்று அந்தமாதிரிதான் எல்லா இடத்திலியுமே இருக்குது நிறையா பெரும்பான்மையான இடத்துல அப்படிதான் இருக்குது அதனால் கல்வி கற்கிறதுக்கு மாணவங்க ரொம்ப அவதிக்கு உள்ளாகிறாங்க